ஆமாண்ணே என்னண்ணே என்ன வேலைண்ணே ஆ எதிலண்ணே பாத்ரூமா சிங்கா இல்லை வெளியில் உள்ள பைப்பா சரிண்ணே அப்போ நாளைக்கு காலையில் வரட்டா நாளைக்கு காலையில் வந்து என்னென்ன ஜாமான் வேணும்னு லிஸ்ட்டு போட்டு எழுதி தாரேன் வாய்ண்ட்டு வாங்க சரி ஒரு ஆள் போதுமா இல்லை ரெண்டு ஆள் வேணுமா வேறு சிண்டேக்ஸ்லேருந்து வர லைனா எத்தனை இஞ்சு பைப் போட்டிருக்கு ஒரு இஞ்சா ரெண்டு இஞ்சா கப்லர் ஏதும் லீக் இருக்கா என்னன்னு பார்த்திங்களா சரி சரி இப்போ காலைல எத்தனை மணிக்கிண்ணே நீங்கள் வீட்டில் இருப்பீங்க நான் எத்தனை மணிக்கு வரணும் சரி சரிண்ணே அப்போ நீங்கள் போய்ட்டிங்கனால் வீட்டில் ஆள் இருக்குமாண்ணே சரி சரி சரி சரி அண்ணே வேலை முடிஞ்சோடனே பைசா யார்கிட்ட வாங்குவது ஜாமனுக்கு யார்கிட்ட பைசா கொடுத்துட்டு போவீங்க ஜாமான் வாங்கணும்லைண்ணே லிஸ்ட்டு போட்டிருவேன் பார்த்துட்டு நல்லியா வால்வா இல்லை பைப்பு மாற்றணுமா என்னன்னு பார்த்து சொல்லிருவேன் அதுக்கு ஜாமான் வாங்கணும்லண்ணே ஜாமான் வாங்குறதுக்கு காசு வேணும்லண்ணே ஆ சொல்லிட்டு போங்க வந்து ஜாமானை பார்த்து லிஸ்ட்டை போட்டுவிட்டு காசு வாங்கிட்டு போய் வாங்கி மாட்டி விட்டுர்றேன்

ஆ சரி காலைல வரேன் சரி சரி சரி சரி சரி எங்கள் ப்ளம்பர் வருவார் என்னங்கிறத மட்டும் சொல்லிவிட்டு போயிடுங்க வந்து என்ன ஜாமான் கேட்டாலும் கொடுங்கன்னு சொல்லிவிட்டு போயிடுங்க

சரி வந்துடறேன்